நான் வந்து ஒரு பாத்திரம் கழுவுற ஸ்டாண்ட் ஒரு ஆப்புலேருந்து வாங்கியிருந்தேன் அந்த பாத்திரம் கழுவுற ஸ்டாண்டு வந்து ஸ்டீல்ல செஞ்சது நல்லா அழகா இருந்துச்சு பார்க்கவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு நம்ம இப்போ அந்த தட்டு பா என்னெல்லாம் என்னெல்லாம் பாத்திரம் உண்டோ அதெல்லாம் போடுவோம் இல்லையா தட்டு டம்ளரு ஸ்பூனு குட்டி தட்டு பெரிய தட்டு எல்லாமே போடுவோம் அதில் போடும்போது அதில் வந்து தட்டெல்லாம் இப்படி அடுக்கி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன அறை மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம சாதாவாக வாங்கினோம்னா சும்மா குவிச்சிதானே போடுவோம் ஆனால் இதில் வந்து சின்ன சின்ன அறை மாதிரி கொடுத்துருந்ததுனால தட்டெல்லாம் அழகா அதில் அடிக்க வச்சிக்கலாம் இந்த பாத்தரத்தில் உள்ள தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சிபோகிறதுக்கு அந்த பாத்திரம் கழுவுற ஸ்டீல் அந்த இதில் வந்து ஓட்டை இருந்துச்சு ஓட்டை வழியா தண்ணி எல்லாம் வெளியே வெளியே போயிடும் வேற அந்த ஸ்பூன் எல்லாம் இப்போ நம்ம போட்டோம்னால் இந்த சில ஓட்டை வழியா ஸ்பூன் வெளியே வந்து விழுந்துரும் இல்லைனா தேட முடியாது அடியோட கிடக்கும் இல்லையா இங்கே இதில் வந்து அப்படி இல்லை வந்து ஸ்பூன் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க ஒரு குட்டி குட்டி குட்டி குட்டியாக ஸ்பூன் வைக்கிறதுக்கு சைட்ல ஒரு கம்பி கம்பி கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க நமக்கு வந்து ஒரு ஒரு கம்பிக்குள்ள ஒரு அஞ்சு ஸ்பூன்குள்ள வச்சிக்கலாம் அதேபோல் பெரிய பெரிய கரண்டி வைக்கிறதுக்கும் சைடில் அந்த வலை வலை மாதிரி இருக்கும் அப்படி வலை வலையா கொடுத்துருந்தாங்க இந்த பெரிய கரண்டி சப்பை கரண்டி அந்த சோறு வைக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த கரண்டி அதெல்லாம் நம்ம தனித்தனியாக வச்சிக்கலாம் தட்டுக்கும் ஸ்பூனுக்கும் இப்படி அழகா வச்சிருந்தாங்கள் டம்ளர் கவுத்துகிறதுக்குமே அந்த ஸ்டீலுக்குள்ளயே ஒரு கூட மாதிரி இருக்கும் அது அது வந்து டம்ளருக்குன்னு வச்சிருந்தாங்கள் அதிலயுமே நிறைய ஓட்டைகள்லாம் இருக்கும் அந் இந்த டம்ளரை வந்து நம்ம அதில் கவுத்தி கவுத்தி வச்சிக்கலாம் கவுத்தி வச்சிட்டோம்னால் இதில் வழியிற வர தண்ணியெல்லாம் அது வழியாக வெளிய போயிடும் இந்த மாதிரி வேற இது மாதிரி எல்லா பாத்திரத்தையும் கழுவி நம்ம அந்த ஸ்டீல் பாத்திரத்துல வைக்கிறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருந்துச்சு சாதா உள்ளதுனால் சும்மா குமிச்சில வைப்போம் இது வச்சே தண்ணி வடிகிறதுக்கும் சௌகரியமாக இருந்துச்சு வடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்திரத்த எடுத்து நம்ம அந்த செல்ஃப்லலாம் அடுக்குகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒன்று எடுக்கும் போதும் ஒன்று எடுக்கும் போது சவுண்டு வரும் இல்லையா அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வர்ல நான் வந்து இதை ஒரு ஆறு மாசமாக யூஸ் பண்ணுறேன் நல்ல ஒரு நல்ல ப்ராடெக்ட்டு தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து